வாங்க அக்கா வாங்க ஆ இதோ பார்த்துட்தானே இருக்கிங்க ஃப்ரெஷ்ஷாக தானே வச்சிருக்கேன் எவ்வளோ காய்கறி இப்போ தான் எல்லாத்தையும் வந்து இறக்கிருக்கேன் பாருங்கள் தோ இருக்கே தக்காளி வெங்காயம் முருங்கக்காய் முருங்கக்காய்லாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இறக்னது பாம்பேலேந்து வந்து இறங்கிருக்கு முள்ளங்கி சௌசௌ எல்லாமே இருக்கே பாருங்கள் அதான் தனியாக கூறு கூறு போட்டு அந்த கு எல்லா கூறு இருபதுருவா கிலோ கணக்கில் வாங்கனா நாற்பதுருவா ஐம்பதுருவான்ற மாதிரி தான் ஆ வாங்கிங்ளேன் மற்ற கடையில்லாம் அதான் பார்த்துட்தானே இருக்கிங்க நம்ம கடையில் நல்லா குறச்சே தரேன் ஆ சேரி சொல்லுங்கள் அதான் பார்த்துட்தானே இருக்கிங்க இப்பையே நான் வந்துவிட்டு உங்களுக்கு தரேன் என்ன சொல்லுங்கள் எது எது வேணுன்னு சொல்லுங்கள் நான் தரேன் எல்லா காய்கறியுமே இருக்கு அப்படி வேணும் இங்கே இல்லாதது நீங்கள் வேணும் அப்படின் சொன்னிங்கனா கூட நான் பக்கத்து கடையிலேந்து நம்ம ஷோரூம் நம்ம பக்கத்தில் இருக்கு அதுலேந்து எடுத்துரு வந்து தர சொல்வேன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷு தான்ம்மா இப்போ தான்ம்மா காலையில நாலு மணிக்கு தாம்மா வந்து இறங்கிருக்கு

கண்டிப்பாக விசாரி ஆ கொடுத்து விடுவோம் அதான் டெய்லியுமே உங்கள்க் காய்கறி கொடுத்து விடுறக்கு ஆள் எல்லாம் நான் அனுப்பி விட்டு வர வைய்க்கிறேன் டெய்லி இங்கே வாங்க வேறு எந்த கடைக்கும் நீங்கள் போகவேனா உங்களுக்கு நான் கம்மியே பண்ணித்தரேன் கூறு இருபதுருவா தான் ஆனால் உங்கள்க் பத்ருவா போட்டு தரேன் டெய்லியும் நீங்கள் இங்கேயே வாங்குங்க எல்லா குவாலிட்டியாக இருக்கும் நம்ம கிட்ட உள்ள காய்கறி எல்லாம் ஆ இப்போ என்னென்ன காய்கறி வேணுன் சொல்லுங்கள் எடுத்து போடுகிறேன் வெங்காயம் எத்தனை கிலோ வேணும் ஆ ஒரு கிலோ அதற்கப்றோம் ஆ சரி ம் ஆ அப்புறோம் ஆ சரி எல்லாமே கிலோ நாற்பதுருவா தக்காளி வெங்காயம் எல்லாமே ஆ சரி இந்தோ போட்டு தரேன் சரிக்கா ஆ இந்தாங்க போட்டுட்டேன் இந்தாங்க நூற்றி நாற்பதுருவாமா ஆ ஓகேமா ஆ ஓகேமா ஓகேமா ஆ சரி ஆ எடுத்து வச்சிறேன் கண்டிப்பாக ஆ சரி வாங்க வாங்க